ஏன் கேட்குறிங்க நேற்று போன வாரத்தில் ஒரு சோபா ஒன்று போய் எடுத்துகிட்டு வந்தேன் அவன் கடை காரன் பத்துருபா சொன்னான் நானு ஏழு எட்ருபாய்க்கு கிடைக்கும் ஏழ்ருபாய்க்கு கெடைக்குமானு கேட்டு பேரம் பேசினேன் கலர் நல்லாத்தான் இருந்தது அப்புறோம் பேசினோம் ஒம்போதுருவாய்க்கு வந்தான் ஏ நான் ஏழ்ருபாய்க்கு போனேன் அப்புறோம் ரேட் பார்த்தா ஜாஸ்தி மாதிரி தான் தெரியுது குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்குற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது சரி எதுக்கும் எடுத்து பார்க்கலாம் நல்லா தானே இருக்குதே அப்படினு சொல்லி கேரண்டி கொடுதான்னு சொல்லிகிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறோம் இங்கே கொண்டார்ந்து பார்த்தா ஒரு வாரத்துலேயே எல்லா அங்கே அங்கே பிதிங்கிட்டு போக ஆரம்பிச்சு கிழிய ஆரம்பிச்சுருச்சி அப்போது நினச்சேன் இவ்வளோ விலய குறச்சி ரெண்டு மூணாயிருபாய்க்கிட்ட விலய குறச்சி கொடுக்கும் போது பார்த்தா ஏதோ தரமில்லாததாட்டம் தான் இருக்குது இது முதோ பார்க்குறதுக்கு நல்லா சம்முனு இருந்தது இப்போ வர வர எல்லா லொலபொலன்னு ஆகி போய் எல்லா பிதிங்கிட்டு போய் அங்கே அங்கே கிழிஞ்சிக்கிட்டு கிடக்குது மறுபடியும் கொண்டு போய் கேட்டேன் இல்லை இல்லை நாங்கலாம் எதுவும் பண்ணல இது உங்கள் சைடு தான் ஃபால்ட்டு எல்லா குழந்தைங்களாம் ஏறி கிறி குதிச்சுருக்கும் அப்படினு சொல்லி சொல்லிவிட்டாங்க அப்புறோம் பாதி விலக்கி வேணாம் வெச்சுக்கிறேனாங்க இல்லைனா எடுத்துகிட்டு போ எனக்கு அந்த சோபா ஏன்டா வாங்கினோம்னு ஆகி போச்சு அப்புறம் சரி இன்னொரு ரெண்ருபா தரேன் அதையே சரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் வெச்சுட்டு போன்னாங்க இது என்னடா உங்ககிட்டே தானே வாங்கினன் சொன்னேன் வெச்சுட்டு போங்க அப்படினு சரி ரைட் வெச்சுட்டு வந்துகிறேன் இன்னும் ரெண்டு நாளையில் சரி பண்ணி தருவாங்கனு நினக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கனுட்டு அதாவது நல்ல உருப்படியா பண்ணித்தரங்களா இல்லை அதுவும் மறுபடி பழைய மாதிரி போய் சோபா ஆசை வாங்கிற ஆசையும் விட்டு போயிடுதோ எப்படினு பார்க்கலாம் சரி ரைட்டு சரி